நான் வந்து மஸ்ட்டு விசிட்டட் வந்து இந்த கொல்லி மலை சொல்லுவேன் அது வந்து நிறைய பேருத்துக்கு தெரியுமா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை ஆனால் எல்லாேரும் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படினா கொல்லி மலை தான் அது உண்மையிலேயே ஒரு மோஸ்ட் ஆஃப் பியூட்டிஃபுல் பெர்சன் பிளேஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிளேஸு அதைதான் நான் எல்லாத்துக்குமே ரெக்கமண்டும் பண்ணுவேன் நீங்கள் அங்கே போய் சுற்றி பார்த்துட்டு வாங்க அப்படினு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ம் அந்த இடம்தான் அந்த இடத்துல வந்து நல்ல வாசனை பயங்கரமாயிருக்கும் அந்த பிளேஸ் அந்த போகிற வழியெலாம் மார்னிங் இந்த எயிட் ஓ கிளாக் போகலாம் போனோம்னால் பயங்கரமாயிருக்கும் அந்த பிளேஸு அந்த எயிட் ஓ கிளாக் போகிற வழியில் அங்கே எல்லாமே தோப்புலேயே வந்து விற்கிறது அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும்